மூன்று லட்சத்தி பத்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்து நானூற்று மூன்று எட்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நூற்றி ஒன்று தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நானூற்று ஆறு எண்பத்தி ஆறாயிரத்து இரநூற்று ஏழு